பக்கத்தில் இருக்கிற ஊரு பார்த்திங்கனா பில்ட்ராம்பட்டிங்க என்ன இருக்குதுனா டேம் இருக்குது ரிலாக்ஸ் கொசொரோம் அந்த ஊருக் போயிட்டு வருவோம் அதேமாதிரி இன்னும் பக்கம் பார்த்திங்கனா பஞ்சபள்ளி டேம் இருக்குது எசருக்குழி டேம்முன்னுவாங்க அங்கேயும் போயிட்டு நாங்கள் சும்மா போயிட்டு ரிலாக்ஸ் கொசொரோம் போயிட்டு வருவோங்க அதுக்கு தான் அதிகமாக அதுக்கப்பறம் துள்ளக்காதி ஒக்கேனக்கல் ஏகப்பட்டதாக இருக்குங்க சொல்கிறதுனா சொல்லிட்டே போயிட்ரே இருக்கலாம் ஆனால் ஒகேனக்கல் எல்லாருக்கும் தெரியும் ஸ்மால் நைக தமிழ்நாட்டோட நைகரா ஃபால்ஸுன்னுவாங்க உலகது ரொம்ப பெரிய ஃபால்ஸுங்க அது